எங்கள் மாநிலத்தோட முன்னேற்றம் அப்படின்னா முன்னாடி இருந்த சிவகங்கைக்கும் இப்போ இருக்கிற சிவகங்கைக்குமே நிறையா வித்யாசங்கள்ருக்கு நிறையா முன்னேற்றங்கள் எல்லாம் நடந்து இருக்கு ஃபர்ஸ்ட்டு வேலைவாய்ப்பு அப்படின்னா இப்போ நிறைய வேலைவாய்ப்புகள் நம்ம தமிழ்நாடு அரசே கொடுக்கறாங்க அந்த ஸ்கீம் மூலியுமாக நிறையா பேருக்கு வேலை கிடைக்கிது நிறைய இப்போ வந்து எவ்வளோவோ டெக்னாலஜிஸ் இருக்கு நிறையா இப்போ எல்லாரும் இன்னும் நிறையா கற்றுக்கிட்டாங்கன்னா நல்ல வேலை கிடைக்கிது அந்த மாதிரி நிறையா வேலைவாய்ப்பும் கொடுத்துருக்கு ஏற்றுமதி அப்படின்னா சிவகங்கையில் இப்போ நிறைய ஏற்றுமதி நடக்கறது அப்படின்னா நெல் தான் நெல் மூட்டை வந்து டன் கணக்கில் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுவோம் மற்ற நாடுகளுக்கு அது வந்து நிறைய ரகங்கள் இருக்கு இல்லையா பொன்னி பாஸ்மதி பச்சை அரிசி அப்புறோம் கவுனி அரிசி இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு ஏரியாஸில் விதச்சி விளைய வச்சி அதை வந்து நிறையா பேருக்கு ஏற்றுமதி பண்ணி அதில் வருமானம் பார்க்கறது வந்து சிவகங்கை மாநிலத்தில் மெயின்னாக இருக்கு சுற்றுலா அப்படின்னா இங்கே கரைக்குடியில் செட்டிநாடு வீடுகள் இருக்கு அங்கே அங்கே சுற்றுலா சிறந்த கட்டிடை கலையாக இருக்கும் நிறையா ரூம்ஸ் வச்சி அது எப்படி வந்து அந்த அந்த காலத்தில் எப்படி இவ்வளோ நல்லா வீடு கட்டி இருக்காங்க அப்படின்றத வந்து செட்டிநாடு வீடுகள் மூலியம் பார்த்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் விற்பனை அப்படின்னா இங்கே டைல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த டைல்ஸ் உற்பத்திக்காகவே இங்கே ரொம்ப பெயர் போனது அப்படின்னா இழுப்புகுடியில் அவங்க பண்ணுற அந்த டைல்ஸ் தான் அது வந்து ரொம்ப ரொம்ப பிரீஷியஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இங்கே அழகப்பா செட்டியாரோடைய அழகப்பா செட்டியார் அவர் கட்டின அந்த காலேஜ் இருக்கு இல்லையா அந்த யூனிவெர்சிட்டி அவர பற்றின மியூசியம் எல்லாமே நம்மளோட காரைக்குடியில் சிவகங்கையில் சுற்றுலாத்தலம் அருங்காட்சியமாக இருக்கு